உயிர் வாயு வந்துவிட்டு நம்ம வந்துவிட்டு சமையலில் வந்து யூஸ் பண்ணலாம் நார்மல் கேஸுக்கு பதிலாக வந்துவிட்டு இந்த கேஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளால் வந்துவிட்டு நிறையா வந்துவிட்டு நான் ரினியபுள் ரிசோர்ஸ் வந்துவிட்டு யூஸ் பண்ண முடியும் இதனால் வந்துவிட்டு காசும் வந்துவிட்டு நமக்கு நிறைய வந்து சேவ் ஆகுது அப்புறம் வந்துவிட்டு வண்டிக்கு கூட பயோ ஃபியூயல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுறது மூலியமாக வந்துவிட்டு பொல்யூஷன் வந்து ரொம்பவே கம்மியாகும் இது வந்து எலெக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம் வாட்டர் ஹீட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த மாரி உயிர் வாயுங்கனால நிறைய வந்து உதவிகள் இருக்கு இது மூலியமாக மக்கள் வந்து இந்த பொல்யூஷன் மூலருந்து இதுவாகுறாங்க ரொம்பவே கஷ்டப்படுற மக்கள் வந்துவிட்டு நிறைய காசு வந்து செலவு பண்ண வேண்டி இருக்காது இதனால் வந்து மக்களுக்கு வந்து காசு வந்து நிறைய மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் வந்துவிட்டு நிறைய நான் ரினியபுள் ரிசோர்ஸும் வந்துவிட்டு நமக்கு வந்துவிட்டு எஞ்சி இருக்கும் ஃபியூச்சரில் நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன்க்காக